எங்கள் வீட்டில் வந்த ஆரோக்கியமாக பண்ணணும்ன்னா சத்துமாவு இருக்குதுல்ல அந்த சத்துமாவில் வந்து லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா பெசைஞ்சி அதை வந்து கொலுக்கட்டை மாதிரி அதல்லாம் நம்ம கையில் வந்து தகுந்த அளவு அந்த மாவை எடுத்து பெசைஞ்சி கை நல்லா உருண்டையை புடிச்சிக்கணும் புடிச்சிட்டு அந்த இட்லி வைப்போம்ல அந்த பானையில் வந்து ஒவ்வொரு உருண்டையாக வெச்சிட்டு அதை வந்து அவிச்சு அதுக்கப்புறம் அதை அவிச்சு எடுத்தோடனே அதில் ஒரு தேங்காய்ப்பூ சேர்த்துப் போட்டால் அந்த தே நல்ல சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு இருக்குதுல்ல அதை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி பதமாக பெசைஞ்சி களி மாதிரி செஞ்சு அந்த களியை டெய்லியும் காலையில் சாப்பிட்டோம்னா அதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் டெய்லியும் இந்த வெயில் காலத்தில் எல்லாம் வந்துவிட்டு தயிர் இருக்குதுல்ல அந்த தயிர் வந்து டெய்லியும் காலைலேயே எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லா சூட்டை நல்லா தணித்துக் கொடுக்கும் அதுக்கப்புறம் இளநி வாங்கி இளநி வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போய் வாங்கிட்டு வந்தால் அந்த இளநிய வந்து நல்லா எப்படி சொல்கிறது நல்லா கா குலுக்கி அந்த இளநில வந்து நம்மளுக்குத் தேவையான பழத்தைலாம் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து உடு அடித்து அடித்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து சூடும் தணியும் நம்ம உடம்புல எந்த எதி ஒரு நோய் எதிர்ப்பும் இல்லாமல் நல்லா சக்தியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பழம் இருக்குதுல்ல அந்த பழத்தில் வந்து எல்லா நம் மாதுளை பழம் அந்த மாதுளை பழத்தை உரித்து அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உரித்து அதில் பால் ஊற்றி அரைச்சு டெய்லியும் ஒரு ஒரு டம்ளர் குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு எவ்வளோ ரத்தம் தேவை அவ்வளவும் இருக்கும் ரத்தம் என்றைக்குமே இல்லாமல் இருக்காது நம்ம உடம்புக்கு அதுக்கப்புறம் முருங்கைக் கீரை முருங்கைக் கீரை வந்து டெய்லியும் காலையில் நம்மளுக்குத் தேவைப்பட்ட அளவு அதான் நம்மளால் சாப்பிட முடியும்ங்கிற அளவுக்கு பிய்ச்சி அதை நல்லா அலசி அதாவது பூச்சி இல்லாமல் பிய்ச்சி சுத்தமான முறையில் இது பண்ணி அதை சுடுத் தண்ணியில் வந்து போட்டு கொதிக்கவிட்டு மிளகு சீரகம் பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இந்த இஞ்சி தட்டிப் போட்டு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்பறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்கவிட்டு அதை வடிகா அந்த அது அந்த இலையோட வந்து சுருக்கம் இருக்கணும் எலை நல்லா சுருங்கி வழுவான பிறகு அந்த எ அந்த சாரை நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்லா இருக்கும் எல்லா கால் வலியும் அப்புறம் கால் வலி உடம்பு வலி எல்லாமே போய்டும் அது மட்டும் இல்லை ரத்தமும் அதிகமாகும் கர்ப்பமா இருக்கிறவங்க வந்து இந்த முருங்கக்கீரை சூப்பு டெய்லியும் காலைல வெறுசாக வெறும் நாலு முருங்கக் கீரையை அள்ளிப் போட்டாங்கன்னா போதும் அந்த முருங்கைக் கீரையோடய சக்திக்கு வந்து ரத்தம் அவ்வளவு ஊறும் குழந்தையும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அவங்களும் நல்லா வலுவாக இருக்காங்க வலுவாக இருக்கலாம் கால் கைலாம் நல்லா இருக்கும் அப்புறம் சொல்லணுன்னா சுவரொட்டின்னு சொல்வாங்க ஆட்டோடய சுவரொட்டி அது வந்து ரத்தம் ஊறும் அந்த அதுலாம் சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க அடுப்பில் போட்டு சுட்டு அது ஒரு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி அந்த கவுச்சி போகிற மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவும் நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம வந்துவிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு த தண்ணியான ஒரு ஜூஸ் குடித்தோம்னா நல்லா இருக்கும் அது சாப்பாட்டோடய கஞ்சி வடி தண்ணி இருக்கும்ல அந்த வடி தண்ணியில் அவ்ளவு சத்தி இருக்குது அந்த ச வடி தண்ணியை சாப்பிட்டோம்னாலே நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்